ரோஜா செடி வளர்த்திட்ருக்கிறேன் அதில் புழு பூச்சி இதுகளெலாம் சில நாளில் வருங்க வரும்போது அது இலைய கட் பண்ணி விட்டு போட்டு மறுபடி அதுக்கு தேவையான உரங்களை வெ வெளியேயும் வாங்கிக்கிறேன் நானும் தயாரிச்சுக்குவேன் தயாரிச்சு பண்ணிக்கிட்டிருக்கும்போது அது என்னென்ன இதுக்கு தேவப்படுதோ அத்தனையுமே கடைகள்லையும் வாங்கி வச்சுக்குறேன் அதுபோக துளசி செடி வளர்த்திட்ருக்கேன் துளசி செடியில் வந்து எந்த ஒரு இதும் வரதுக்கான வாய்ப்பில்லை நல்லது அதை வச்சு அது போக கற்பூரவல்லி கற்பூரவல்லி வந்து மருத்துவம் குணம் கொண்டது அதை வ வளர்த்திக்கிட்ருக்கேன் அதில் பூச்சி விழுகும் போது அதுக்கு தகுந்தாப்புடி சாம்பல் சத்துள்ள இதுகளை போட்டு பராமரிச்சு வந்துட்டிருக்குறேன் அது போக இது எவ்வளோ சீக்கிரம் இதாக இதாகாமல் இருக்கணுமோ அதெல்லாம் பராமரிச்சுக்கிட்டு அது அது பார்த்துட்டு மேற்கொண்டு பக்கத்தில் ஏதாவது சைடு வேறு எதுவும் வராமல் அது வளர்ப்புக்கு என்ன வழியோ அது அதை பராமரிக்கிறது மட்டும்தான் கவனமாக இருந்துகிட்ருக்கேன் ரோஜா செடிங்கிறது ரொம்ப எனக்கு இஷ்டம் ஆனால் அதை மட்டும் வளர்த்திக்கிட்ருக்கேன் கரெக்டாக நிறைய வச்சுருக்குறேன் நாலஞ்சு வகையானது எல்லா வச்சுக்கிட்ருக்குறேன் துளசியும் அப்படியே தான் ஒரு இன்னும் அது போக மருத்துவ குணம் கொண்ட செடிகளெலாம் நிறைய வளர்த்திட்ருக்குறேன் இது எல்லாத்துக்குமே தேவையான உண இது சத்துகள் நம்மகிட்டயே நானே தயார் பண்ணிக்கிறேன் காய்கறி குப்பைகள போட்டு மேற்கொண்டு அது வராமல் இருக்கிறதுக்கு கடைகளில் கேட்டு ஸ்ப்ரே ஐட்டங்கள் வாங்கிக்கிறேன் அது போக தனித்தனியாக அந்த பொடிங்க தூவுகிற மாதிரி இருந்தாலும் தூவி ரெடி ரெடி பண்ணிக்கிட்டிருக்குறேன் அது போக எனக்கு பிடித்தமானது இந்த துத்தி இலை துத்தியைவே நான் அதிகமாக வளர்த்துறேன் அதில் இருக்கக்கூடிய இதை பூ பூ பூவை எடுத்து பாலில் சாப்டுட்ருக்கற ஒரு சின்ன சின்ன சின்ன பிரச்சினைக்கு இலையும் அதேமாதிரி பராமரிப்பு தேவை சுகருக்கு இல்லைனாலும் அதை வந்து பொடி பண்ணி வச்சு சாப்பிட்டுட்ருக்குறேன் சில நேரங்கள்ல வந்து அது கிடைக்கிலன்னா கூட அதுக்கு தகுந்தாபடி வேறு சில இலைய பயன்படுத்திகிட்டு வந்துட்டிருக்கேன் அதையும் துளசி இலையை வந்து சுடுதண்ணியில் சுடுதண்ணியில் போட்டு சாப்பிட்ருக்கையில இந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு தேவையான என்ன மருந்தோ பார்த்து பயன்படுத்திகிட்டு வந்துட்டிருக்குறேன்